நான் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் தான் பிறந்தேன் ஸ்ரீவைகுண்டத்தில் தான் வளர்ந்தேன் எல்லாம் ஸ்ரீவைகுண்டன் தான் ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து எனக்கு வந்து ஆச்சி பாட்டி அப்பா அம்மா எல்லோருமே இங்கே தான் இருக்காங்க தாத்தா வந்து எனக்கு கிடையாது தாத்தா வந்து நான் பிறக்குறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க எனக்கு வந்து ஒரு தம்பி தான் உண்டு நாங்கள் நாலு பேர் தான் யார்னா நான் எங்கப்பா எங்கம்மா என் தம்பி நாங்கள் நாலு பேர் தான் எப்பவும் எங்கள் காலையில் எடுத்துக்கிட்டேனா நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் உண்டு அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து டென்த்து முடியை படித்தேன் டென்த்து லைஃப் வந்து நாங்களாம் எப்போன்டா இந்த ஸ்கூலில் விட்டு போவோம்னு இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்கூலில் விட்டு போகும் போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்கூல் லைஃப் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இனிமேல் தான் அந்த ஸ்கூலோடய அருமை நம்மளுக்கு தெரியும் நயன்த்து எயித் படிக்கும் போதெல்லாம் அந்த ஸ்கூலோடய அருமை தெரியல சின்ன வயசில் நான் இருக்கும் போது ஜாலியாக இருந்தோம் ஆனால் டென்த்து முடித்து அந்த ஸ்கூலில் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் விட்டு வெளியூரில் போய் படிக்கும் போது தான் நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்கூலோடய அருமை வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து பே தைக்க தான் தையல் தொழில் தான் செய்வாங்க எங்கள் அப்பா வந்து மீன்பிடிக்க போவாங்க இல்லைன்னா எங்கள் அப்பா வந்து பெயிண்ட் அடிக்க போவாங்க அதில் உள்ள வ வருமானத்தில் தான் எங்களுக்கு ஸு ஸ்கூல் ஃபீஸே கட்டி எங்களை வந்து படிக்க வச்சாங்க ஃபுல்லாவும் இங்க்லீஷ் மீடியம் தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க டென்த்து முடிய இங்க்லீஷ் மீடியம் படித்தேன் டென்த்துக்கப்புறம் லெவல்த்து ட்வெலத்து வந்து நாசரேத் ஒரு ஊரில் வந்து மரக்காசிஸ்ன்னு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் தான் நான் லெவல்த்து ட்வெலத்து வந்து படித்தேன் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப லூசாக விடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நான் முன்னாடி டென்த்து படித்த ஸ்கூலில் எல்லோருமே ஃப்ரீயாக விடுவாங்க மிஸ்ஸுலாம் ரொம்ப மிஸ்ஸை பொறுத்த வரை எல்லோருமே நல்லா ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க ஹெச்எம் சிஸ்டரே நல்லா ஃப்ரீயாக ஃப்ரிஜ் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்ன்னு தான் அவங்களும் விரும்புவாங்க ஆனால் நம்ம க்ளாஸ் பையங்க அப்படி இருக்க மாட்டாங்க எதாவது உடைக்கிறது சண்டப்போடுறது அப்படின்னு மிஸ்ஸு சிஸ்டர் எல்லாத்தியும் இரிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் இப்போ இப்போ தான் நாங்கள் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு லாஸ்டில் வேன்லேருந்து வரும் போது ஒரு பையன் விசில் அடிச்சிட்டான் கேர்ள்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க எங்களை ஃபுல்லாம் நிற்க வச்சு விசாரித்து யார் பண்ணிணா அப்படின்னு கேட்டாங்க யாரும் ஃப்ரெண்ஸ்ஸுங்க அப்படிங்கறதுனால யாரும் சொல்லல்ல அப்புறம் ஹெச்எம் சார் வந்து வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் யார் பேச்சையும் கேட்காம நேராக போய் பேக்கை எடுத்துட்டு வெளியே வந்து நின்னாண்டி பேக் எடுத்ததும் இல்லாமல் பென்னில் உள்ள இங்கேக வச்சு சட்டையில்யெல்லாம் தொலைச்சு சட்டையெல்லாம் தொலைச்சு விளாயாண்டுட்டு இருந்தானுங்களே விளாயாண்ட்டு பேகோடய வெளியே வந்தாங்க சிஸ்டர் பர்மிஸ்ஷன் இல்லாமல் உள்ளே போனதுனால சிஸ்டருக்கு கோவமாகி ரொம்ப ஏசா ஆரம்பிச்சுடாங்க காலேஜ்ஜி எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ்லியும் ஜாலியாக தான் இருக்கும் படி நினச்சோம் ஆனால் காலேஜ் அப்படி இல்லை காலேஜ்ஜி படித்தா தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும் வாழ்க்கையில நல்லா இருக்கற முடியும் எனக்கு பிடிச்சது வந்து நான் வந்து மெரெய்ன் படிக்கணும் நினச்சேன் அதுக்காண்டி லெவல்த்தில் வந்து நான் நல்ல குரூப் எடுத்தேன் டென்த் அப் டென்த்தில் மார்க் வந்து நான் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே தான் நான் வாங்கினேன் சரியான மார்க் வந்து எனக்கு தெரியலை ஃபோர் பிஃப்டிக்கு மேலே தான் நான் வந்து வாங்கினேன் அதனால் எனக்கு மெர்ரெய்னில் வந்து படிக்க வந்து எனக்கு ஆப்பர்ச்யூனிட்டி கிடச்சிச்சி அதுக்கு நான் முதல்ல லெவல்த்து ட்வெல்த்து வந்து படித்தேன் லெவல்த் ட்வெல்த் நல்லா படித்தேன் மெரெய்ன்க்கு எனக்கு ஆப்பர்ச்யூனிட்டி வந்துச்சி மெரெய்ன்லேயும் நான் நல்லா படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்காண்டி எனக்கு ஜாப்பும் வந்துச்சு நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சி மெரெய்னில் தான் போய் ஜாப் அட்டென்ட் பண்ணனும் அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் காலேஜ்ஜில் கோர்ஸ் படிக்கணும் மெரெய்ன்காண்டி அதை படித்து முடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின் சொன்னாங்க இங்கே படித்தா இன்னும் ஹையர் அஃபிஸியல் கூட போகலாம் சேலரியும் நல்லா கிடைக்கும் அப்படி ஒன்றும் கப்பலில் மெரெய்னில் வேலை இருக்காது ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் இருக்கும் ச சேலரிலாம் நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கு முதல்ல வந்து நல்லா படிக்கணும் நல்ல பாஸ் பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கணும் அப்படின் சொல்லி தான் படிக்க வைக்கின்றாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அவங்க நான் நான் இப்போ படித்தா தான் அப்பா அம்மாவை வருங்காலத்தில் வச்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இப்போ எண்ணி படிச்சிட்டு இருக்கேன் என் தம் நான் படித்தா தான் என் தம்பியை நல்லா படிக்க வைக்க முடியும் பெரியம்மா பெரியப்பாலாம் தூத்துக்குடியில் இருக்காங்க எல்லோருமே நிம்மதியாக தான் இருக்காங்க எல்லோருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்பா சைடை பொறுத்தை வர அவ்வளோவா டச் இருக்கற மாட்டோம் ஆனால் அம்மா சைடை பொறுத்தை வர பெரியம்மா பெரியப்பா தம் தம்பி அக்கா அண்ணேண் எல்லோருமே சந்தோஷமாக தான் இருப்போம் ஒரு ஃபேம்லியாக இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் வீடுனா எல்லோருமே ஜாலியாக எண்டெர்டெயின்மெண்டாக இருப்போம் எந்த சண்டையும் வராது திடீர்னு சண்டை வரும் ஆனால் அது கொஞ்சம் நாளில் எல்லாம் போயிரும் இப்படி தான் ஒரு அக்கா நல்லபடியாக தான் இருந்தால் ஒரு அக்கா ஓடிப்போயிட்டால் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி அவள் மனம் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு வந்தால் அதுக்கும் எங்கள் பெரியம்மா வந்து மனம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எல்லோருமே சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கோம் எந்த சண்டையும் இல்லாமல் பெரியம்மா பெரியப்பா எல்லோருமே எல்லோரும் அப்பா அம்மா பெரியப்பா பெரியப்பா எல்லோருமே நிம்மதியாக தான் இருக்கோம் எல்லோருமே சந்தோஷமாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஊரை ஸ்ரீவைகுண்டத்தை எடுத்துக்கிட்டனா ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி எல்லாம் உண்டு எல்லாம் எப்படின்னா பெரியப்பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு போலீஸ் ஸ்டேஷன் உண்டு ஃபையர் ஸ்டேஷன்னு எல்லாம் எங்கள் ஊரில் உண்டு ஹாஸ்பிட்டலை பொறுத்தை வர ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கள் ஊரில் உண்டு ஹையா ரொம்ப அடிபட்டுட்டு அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டலை இருந்து வெளியே வெளியே உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்களே ஆம்புலென்ஸ்னா அவங்களே கவர்மெண்ட்டில் உள்ளே ஆம்புலென்லே எங்களை வந்து ஏற்றிட்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டலை பொறுத்தை வர குற்றம் சொல்ல முடியாது எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தாமிரபரணி ஆறு இருக்குது அங்கே இருந்து தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துக்கு வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வரும் தண்ணியை பொறுத்தவரைன்னா அடி பைப்லேருந்து தான் வரும் அடி பைப்லேருந்து நம்ம எடுக்கும் போது அந்த தண்ணி சுத்தமாகவும் குடிக்க ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் எல்லோரும் ஸ்ரீவைகுண்டத்தில் பொறுத்தை வரை எல்லோருமே நிம்மதியாக தான் வாழ்வாங்க பச்சை பசேலான இடம் எல்லோருமே சுற்றுசூழல் வந்து எங்கள் ஊரை ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்தை வரை நல்லா நீட்டாக க்ளீனாக தான் மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க காலையில் ஆகும் போது எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டு முற்றம் தொழிச்சி நீட்டாக வச்சிருப்பாங்க வேலைக்குப் போகும் போதுலாம் எல்லோருமே சாமி கும்பிட்டு தான் போவாங்க காலேஜ்ஜி போகும் போது சரி ஸ்கூல் போகும் போது சரி எல்லோரும் சாமி கும்பிட்டு தான் போவாங்க காலையில் ஆறே கால் மணிக்கு பூஜை நடக்கும் திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வர காலையில் ஆறே கால் மணிக்கு பூஜை நடக்கும் சனிக்கிழம மட்டும் சாய்ந்திரம் பூஜை ந சாய்ந்திரம் பூஜை நடக்கும் கூட நற்கரனை ஆசிரி நடக்கும் ஞாயிற்றுக்கிழம ஒருமணி நேரம் பெரிய பூஜையா நடக்கும் ஃபாதருக்கு எதாவது செய்ய முடியலை உடம்பு சரியில்ல இல்லை எங்கேயாவது போக வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சாய்ந்திர பூசை இல்லை வேறே ஃபாதர் கூட அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிவுடுவாங்க எங்கள் ஊரில் கோவில் வந்து கோவில் தாத்தா உண்டு அவங்க தான் கோவில்ல வந்து எப்பவும் க்ளீனாக வச்சிருப்பாங்க க்ளீனாக வச்சிருப்பாங்கனா காலையில் கதவை திறக் கதவை திறந்து கோவிலுக்கு வந்து பாட்டுப் போட்டு ஒரு அரை மணி நேரம் பாட்டுப் போடுவாங்க அந் அந்த அரை மணி நேரம் பாட்டு போட்டால் தான் பாட்டு போட்டு முடிக்கவும் ஜம் ஜெபம் அந்த தாத்தா தான் சொல்லுவாங்க ஜெபம் சொன்ன சொல்லி முடிச்சப்புறந்தான் பூஜையே ஆரம்பிக்கும் அந்த கோவில் தாத்தா தான் வந்து ஃபாதருக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கின்றதா இருக்கட்டும் எல்லாத்தியும் எல்லா எல்லா அந்த கோவில்ல ஃபேன் போடுறது லைட் போடுறது எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கூட சுற்றி இருக்கிற ஆளுங்க பக்கத்தில் உள்ள ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவ்வளோ தான் கோவில் தாத்தா பொறுத்தை வரை அவங்களுக்கு வந்து சம்பளம்ன்னா ஒரு அஞ்சாயர்ருபா நாலாயர்ருபா அவ்வளோ தான் கொடுப்பாங்க மாதம் அவங்க ஃபுல்லாவும் காலையில் அஞ்சரைக்கு ஏழுந்ச்சி வந்து ஏழு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க சாய்ந்திரம் பூஜைனாலும் நாலு மணிக்கு வந்து கோவில்ல எல்லாம் செஞ்சு வச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபேண்டு சட்டை போட்டு பொறுமையாக அப்புறம் வந்து கோவிலுக்குள்ள ஜெபம் சொல்லி எல்லாம் அவங்க தான் ஃபஸ்ட்டு துவங்கி வைப்பாங்க அதனால் எங்கள் ஊரில் கோவில் தாத்தா வந்து எல்லோருமே ரொம்ப பாராட்டுவாங்க ஃபாதரை பொறுத்தை வரை ஃபாதர் காலையில் ஆறுரைக்கு ஏழுந்ச்சி வந்து எல்லாத்துக்கும் பூஜை வச்சு எல்லாத்துக்கும் ஆசீர் வழங்கி அவரும் நிம் அவரும் நிம்மதியாக தான் இருப்பா எல்லோருமே நிம்மதியாக தான் இருப்பாங்க காலையில் கோவிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதியாக இருக்கும்னு எல்லோரும் ஆசைப்பட்டு போவாங்க நான்லாம் டென்த்து படிக்கும் போது எல்லாம் எக்ஸாமு கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ரொம்பலாம் படிக்க மாட்டேன் ஒரு மீடியமாக தான் படிப்பேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின் நினச்சி தான் நான் வந்து இருந்தேன் ஆனால் டெய்லியும் காலையில் கோய் அந்த எக்ஸாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனேன் ஆனால் அந்த டென்த்து பப்ளிக்குன்னு வரும் போது எல்லோருமே ரொம்ப இம்பார்டென்ட் நல்லா படி படித்தா தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் எனக்கு ஆசை வந்து மெரெய்ன் படிக்கணும்னு அந்த மெரெய்ன் வாழ்க்க அந்த மெரெய் அந்த மெரெய் அந்த மெரெய்னில் படிச்சா தான் வாழ்க்க நல்லா இருக்க முடியும் அப்படின் சொல்லும் போது மெரெய்னில் வந்து எல்லோருமே நல்லபடியாக படித்து போனால் தான் மெரெய்னில் மார்க் வாங்க முடியும் அப்படின் சொன்னதுனால் தான் டென்தில் நல்லா படித்தேன் காலையில் டெய்லியும் கோவிலுக்கு போய் கோவில் இல்லைன்னா டெய்லியும் ஒரு ரெண்டு மெழுகுவர்தி வாங்கி எல்லோரும் நல்ல படியாக எழுதணும் நான் நல்லபடியாக எழுதணுன்னு எல்லாத்துக்கும் வேண்டிகிட்டு பூ வேண்டிகிட்டு தான் வருவேன் வேண்டிகிட்டு வந்து தான் எக்ஸாம் எழுதப்போவேன் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் எழுத போகும் போது எல்லோரும் சொல்லுவாங்க பிட்டு கிட்டுலாம் யாரும் வச்சிருந்தால் தந்துடுங்க அப்படிம்பாங்க ஆனால் பிட்லாம் நான் வந்து கொண்டு போக மாட்டேன் பிட்டை பொறுத்தை பிட் அடித்து எழுதணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு எனக்கே தோணும் நான் போய் எக்ஸாம் ஹாலில் பேப்பரு வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் ஹாலில் பேப்பரே முதல்ல வாங்கினேன் வாங்கி எழுதம் போது எல்லு பிரிச் ஃபர்ஸ்ட்டு பேப்பரு ஒன் வேர்ட்ஸ் பிரித்து பார்க்கும் போது எல்லாம் ஈஸியாக இருந்துச்சி அப்புறம் உள்ளே ஒரு ஒரு கொஸ்டிணும் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சி தமிழ் இங்க்லீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாம் நான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சு தான் நான் ஒன்று ஒன்றா படித்தேன் ஆனால் எல்லாம் ஈஸியாக தான் கேட்டுருந்தாங்க படித்த கொஸ்டினா கேட்டுருந்தாங்க இம்பார்டென்ட் இதை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லும் போதுலாம் நான் நல்லா இம்பார்டெனை உட்காந்து நல்லா படித்தேன் இம்பார்டென்ட் போகயும் நான் நிறைய கொஸ்டின் படித்தேன் ஆனால் இம்பார்டென்ட் மாட்டும்தான் நல்லா பப்ளிக்கில் கேட்டுருந்தாங்க எல்லாம் ஈஸியாக கேட்டுருந்தாங்க சோசியல் வந்து நான் அவ்வளோவா படிக்கவே மாட்டேன் சோசியலை பொறுத்தை வரை சோசியல் வந்து கஷ்டமாக இருக்கும் மார்க் எடுக்க முடியாது டென்தில் பப்ளிகில் மார்க் எடுக்க முடியாது அப்படின் நினச்சிட்டு தான் நான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் படித்துப் போனேன் ஆனால் என்னையால் முடிஞ்ச எஃபோர்ட்டை வந்து நான் வந்து ப படிக்கின்ற படிக்கின்ற இதில் வந்து நான் வந்து செலுத்தினேன் நல்ல மார்க் வாங்க நல்ல மார்க் வாங்கி இப்போ மெரெய்னில் வந்து ஜாப்பு கிடைக்கறதுக்கு நான் அப்ளே பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சி அந்த இது அப்ளிகேஷன் வந்தப்பிறவு தான் நான் எக்ஸாம் எழுதி மெரெய்னில் போய் ஜாயின் ஆகணும் ஜாயின் ஆனால் தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க டென்த்தில் நானூறு மேலே வந்துரும்னு தான் எங்கள் அம்மா அப்பாலாம் ஆசைப்பட்டாங்க ஆனால் அதுக்கும் மேலேயே நானூற்றி நாற்பது ஐம்பது கிட்ட வாங்கினேன் எல்லோருமே ஹாப்பி இப்போதைக்கு எல்லோருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க எங்கூரில் ஆற்று எங்கூரில் வந்து பாலம் உண்டு பாலம்னா புதுப்பாலமும் உண்டு பழையப்பாலமும் உண்டு புதுப்பாலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுப்பாலம் வந்து முன்னாடி ப்ரிட்டிஷ்காரன் கட்டினது இப்போ பழையப்பாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஊர் தமிழர்கள் வந்து கட்டின பாலம் அதுக்கடியில் தான் ஆறு எல்லாம் ஓடும் நாங்கள் வந்து லீவு நாள்லெல்லாம் பப்ளிக் முடிஞ்சு பப்ளிக்கு ஒரு கஷ்டத்தோடய எழுதி முடிச்சிட்டு பப்ளிக் முடிஞ்ச சந்தோஷத்தில் நல்ல படியாக எழுதிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் பப்ளிக் முடிஞ்சு எல்லோரும் ஆற்றுக்கு போவோம் ஆற்றுக்கு போயிட்டு டெய்லியும் குளித்துட்டு பசங்க எல்லோரும் காசு போட்டு ரொட்டி சாப்பாடு வாங்கி அங்கேயே வச்சு சாப்பிடுவோம் குளிப்போம் திரும்படியும் சாப்பிடுவோம் குளிப்போம் அதே தான் டெய்லி நடக்கும் அப்டி வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு திரும்படியும் எல்லோரும் கிரிக்கெட் விளாடுவோம் கிரிக்கெட் விளாண்டு திரும்படியும் வீட்டுக்கு வந்து டீ கீலாம் குடிச்சுட்டு நைட்டு வந்து எல்லோருமே இப்போதைக்கு எல்லாம் செல்லு தான் செல்லை வந்து கேம் வச்சுருப்பாங்க கேம்மை பொறுத்தவரிக்குன்னா ஃப்ரீ ஃபையர்னு ஒரு கேம்மு அந்த கேம் வந்து பசங்க வந்து ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க அது விளாயாடம் போது ஒரு ரிலாக்சாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு எல்லோருமே விளாயாடுவாங்க நானும் அதே மாதிரி தான் விளாயாடுவேன் எல்லோருமே நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருப்போம்